அதாவது இந்த எ எடப்பாடியில் கிரிக்கெட்டு விளையாட்டில் நட்ராஜினு ஒரு பையனை பற்றி சொல்கிறேன் அந்த பையன் வந்து தனி க்ரௌண்டே போட்ருக்காராமா கிரிக்கெட்டுக்கு க்ரௌண்டே போட்டுருக்காங்க இப்போ அவன் வந்து நம்பிக்கைனால் தான் இப்போ இப்போ இப்போது தமிழ்நாடு லெவலில் இந்தியா லெவலில் எல்லாமே திரும்பி பார்க்குற அந்த எடப்பாடியில் திரும்பி பார்க்க ஒரு நம்பிக்கை தான் ஒவ்வொருத்தரு வாழ்க்கையிலையும் நம்பிக்கை இருந்தால் அத முன்னேத்துக்கலாம் அதே மாதிரி இந்த சச்சின் டெண்டுல்கரு விராட்கோலி இவங்க எல்லோருமே ஒவ்வொரு விளையாட் மேட்ச்சுலேயும் வந்து நம்பிக்கை வச்சு விளையாடுனாங்கன்னா நம்பிக்கையாக ஜெய்க்கின்றாங்க அதே மாதிரி கபடிலேயும் அப்படி தான் மற்றபடி எல்லா விளையாட்டுலையுமே ஃபஸ்ட்டு நம்பிக்கை வேணும் நம்பிக்கை இருந்ததுனா நம்ம வாழ்க்கையில் மட்டுமல்ல விளையாட்டில் மட்டுமல்ல வாழ்க்கையில இப்போ கோவிலுக்கே போகிறோம் கோவிலுக்கே வந்து இப்போ திருப்பதிக்கு போகிறோம் திருப்பதிக்கு போனால் திருப்பம் வரும் நல்லது நடக்கும் அப்படின்னு நம்ம நம்பிக்கை வச்சுக்கிட்டு போனால் அங்கே திருப்பதிக்கு போயிட்டு வந்தால் மனசு நிம்மதியாக இருக்குது நல்லதே நடக்குது அது மாதிரி ஒவ்வொரு அதாவது விளையாட்டாக இருந்தாலும் சரி ஒரு சம்மந்தப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும் சரி எல்லாமே வந்து நம்பிக்கை வேணும்